முதலில் நூற்றி எண்பத்தி ஆறு இரண்டாவது ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மூன்றாவது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் நான்காவது ஏழு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ஐந்தாவது ஒம்பது லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி எட்டு